நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாய வேலைக்கு பயன்படுத்துவது ட்ராக்டர் அதுக்கப்புறம் நெல் அதுக்கப்புறம் வந்து மருந்துகள் சிலப்பல மருந்துகள் எப்படின்னா ஃபஸ்ட்டே உழுதுடுவோம் உழுதுவிட்டு அதுக்கப்புறம் நெல்லை தூவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி பாய்ச்சுட்ருவோம் கொஞ்சநாள் போகவிட்டு தண்ணி பாய்ச்சோன்ன நெல் வந்தோவுன்ன கொஞ்சம் எப்படின்னா கொஞ்சம் வளர்ந்த பிறகு செடியெலாம் வளர்ந்த பிறகு செடியெலாம் வளர்ந்த பிறகு அதுமேலே வந்து கொஞ்சம் மருந்து தெ தெளித்து விட்ருவோம் தெளித்து விட்டோன்ன தெளித்து விட்டோன்ன அதில் உரலாம் போட்டு உரம் போட்டு அதுக்கப்புறம் நல்லா செழிப்பா வளர்கிற மாதிரி நல்லா உரலாம் போட்டிருவோம் அதுக்கப்புறம் வந்து களை எடுப்பாங்க களை எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ஒரு இருபது பேரை கூட்டுகிட்டு எப்படின்னா மூணு ஏக்கர்னால் ஒரு இருபது பேர் மூணு ஏக்கர்னால் ஒரு இருபது பேரை கூட்டிகிட்டு நாலஞ்சு நாளில் ஒரு நாலு நாள் ஒரு கரெக்டாக ஒரு நாலு நாள் வேலை பார்ப்பாங்க மூணு ஏக்கருக்கு வந்து கரெட்டாக ஒரு நாலு நாள் நாலு நாள் வேலைப் பார்க்க பார்க்கம்போது கரெக்டாக பிரேக் எடுத்துப்பாங்க கரெக்டாக ஒருமணிக்கு அந்த மணிக்கெலாம் போயிட்டு கடையில் போய் டீ வடை எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து அவங்கள்ட்ட கொடுக்கணும் கொடுத்துட்டு திரும்பியும் களையை எடுத்து முடித்தோன்ன அவங்களுக்கு வந்து ஒருநாள் சம்பளத்தை கொடுக்கணும் ஒருநாளைக்கு ஒருநாள் சம்பளம் கொடுக்கணும் அந்த மாதிரி ஐநூறுருவா ஒருநாளைக்கு சம்பளம் ஐநூறுருவா கூலி அதை மாதிரி கொடுத்துட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து போயிட்டு வரதுக்கு டெம்போவுக்கு காசு கொடுக்கணும் அவங்களுக்கும் காசு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துடணும் களை களை எடுத்து முடித்தோனா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சநாள் போனோன்னா காற்றடிக்கடிக்க பயிர் படுக்க ஆரமிச்சுடும் நெல் பயிரெலாம் படுக்க ஆரமிச்சுடும் அதுக்கு ஒரு மருந்தை தெளித்து விட்டு சரி கொஞ்ச நாள்லேயே அது வந்து இது மஞ்சள் கலரில் மாறிவிடும் அது மாறின்னால் கோல்டு கலரில் மாறிவிடும் கோல்டுக்கு கலரில் மாறினோன்ன கொஞ்ச நாள் போனோவுன்ன அதுமாதிரி ஆடெலாம் அந்த சீசனில் வந்து ஆடெலாம் மேய ஆரமிச்சுரும் அதுக்கப்புறம் நம்ம துரத்துணும் ஆடெல்லாம் துரத்திட்டு வேலி நல்லா நல்லா கெட்டியமாக வேலியெலாம் போட்டு எந்த ஆடும் வராமல் இருக்கிறதுக்கு வேலியெலாம் போட்டுவிட்டு அந்த எப்படி பார்த்தீங்கனா தெருவோரோம் சைடெலாம் வேலி வந்து வேலி இப்போது என்னாதான் வேலிப்போட்டாலும் மாடு இந்த மாதிரி ஆடெலாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடும் அதுவும் முக்கியமாக இந்த பன்னி பண்ணுற தொல்லையெல்லாம் தாங்கே முடியாது பன்னி பண்ணுற தொல்லைலாம் தாங்க முடிலயா அதுக்கப்புறம் வந்து நல்லா நெல்பயிரெலாம் நல்லா வந்தோவுன்ன கரெக்டாக ஒரு நாளைக்கு வந்து மிஷினை கொண்டு வர சொல்லிக்கணும் ஆ மிஷினை கொண்டு வர சொல்லிடணும் நெற்பயிரை அ அரைக்கிறதுக்கு ஒரு மிஷினு அது எத்தனை மணி நேரத்துக்குன்னு அவங்க சொல்லிடுவாங்க ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளோ ரேட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த நேரத்துக்குள்ளே அவங்க மூ மூணு ஏக்கர் நெல்லதையும் மூணு ஏக்கர் நெல்லையும் அடித்து கொடுத்துட்டு ஒரு படுதா நம்ம விரித்து வச்சுக்குறோன்னா அந்த படுதாவில் வந்து நெல் கொட்ட ஆரமிச்சுரும் கொட்டிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வைக்கோல மட்டும் தனியாக பிரிச்சுட்டு நெல்ல கொட்டி விட்ருவாங்க நெல்லை கொட்டி விட்டோனா அந்த நெல்லை கொட்டி நெல்லை மட்டும் எடுத்துட்டு சாக்கில் கொட்டி அளந்துவிட்டு அளந்து வச்சுருக்கணும் அளந்து வச்சுருக்கணும் வந்தோவுன்ன அது வந்து மில்லுக்கு போய்விடும் ரைஸ் மில்லுக்கு போய்விடும் அரிசி மில்லுக்கு போய்விடுமா அரிசி மில்லுக்கு போனோவுன்னா கட்டி வச்சு ஒவ்வொரு மூட்டையாக ஒவ்வொரு மூட்டையாக அவங்களுக்கு டெம்போவில் ஏற்றுறாங்கள்ல அவங்களுக்கு காசு கொடுக்கோணும் அதுக்கப்புறம் டெம்போவுக்கு தனியாக காசு கொடுக்கணும் அதை கொடுத்து முடித்தோன்ன நெல் அங்கே போய் சேர்கிறதுக்கு போய் சேரணும் போய் சேர்ந்தாக்க அவ்வளோதான் விவசாயம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து